கலை வந்து நம்ம பாரம்பரியத்தில் நம்ம கலாச்சாரத்திடைய மெயினான ஒன்று ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கும் அதுமாதிரி நம்ம நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது இதில் வந்துட்டு அவங்களோடைய கலையை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்மளோடய கலையை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக ஃப்ரீ ஃப்ரீயாவே க்ளாஸ்லாம் எடுத்து நிறைய பேருக்கு சொல்லித்தறாங்க அப்புறம் நிறைய ஊர் ஊராக போயிட்டு அவங்களோடய கலையோடய திறமை எல்லாம் காமிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய நிதி உதவி கிடைக்குது கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் லோன்லாம் ப்ரோவைட் பண்ணுது அவங்களுக்கு ப்ரோவைட் பண்ணால் இன்னும் ப்ரோவைட் பண்ணாலும் பெட்டராக இருக்கும் கலை அவங்களுக்காக அவங்க வந்து எல்லா இடத்தையும் வந்து கலையை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய இப்போல்லாம் வந்து வந்துருச்சு இன்ஸ்ட்டியூட்டு காலேஜில் கூட கலைக்குன்னு தனியாக வந்துட்டு கோர்ஸு அது போல் இருக்குது கலை வந்து நம்ம கலாச்சாரத்தோடய மெயினான ஒன்று அது நிறைய பேர் வந்து ஃப்ரீயாவே இதுக்காக கோர்ஸ் எடுத்து சொல்லி தராங்க நிறைய பேர் அதை வந்து கற்றுக்கணுன்றதுக்காக அமௌண்ட்லாம் பே பண்ணி போயிட்டு கற்றுக்குறாங்க அவ்வளோ தான்